ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் நான் கைடு தாங்க சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ம் சரிங்க சார் பண்ணி அழைச்சிட்டு போயிடுலாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ பண்ணலாங்க சார் பண்ணலாங்க சார் பண்ணலாங்க சார் ஆ ஆ பண்ணலாங்க சார் பண்ணலாங்க சார்

ஆ சரிங்க சார் ஆ இருக்குங்க சார் இருக்குங்க சார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ இருக்குங்க சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார்

ஆ பண்ணிக்கிலாங்க சார் பண்ணிக்கிலாங்க சார்

ஆ சரிங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் காலையில் வந்துருங்க சார் நீங்கள் ஒரு சவன் தேர்ட்டி போல வந்திங்கனா சாமியை கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்லான் சரிங்க சார் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ இருக்குங்க சார் இருக்குது இருக்குது இருக்குது இருக்குங்க சார் இருக்குங்க சார் ஆ சரிங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே தேங்க்ஸ் சக்திவேல் சக்திவேல்